ரீசன்ட்டாக வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன் உண்மையை சொல்லணும்னா ரொம்பவே நல்லாருந்துச்சு அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப வந்து ஃபிரெஷாகவும் இருந்துச்சு நான் வாங்கின பொருள் பாத்திங்கன்னா ஆர்கனிக்கான மசால் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கினே என்ன தான் எக்ஸ்பிரி டேட் இருந்தாலுமே அந்த பாக்கெட்டு திறந் திறந்த உடனே நல்ல வாசனையாக இருந்துச்சு எல்லாமே வந்து ரொம்ப ஃபிரெஷாக இருந்திச்சு இந்த இந்த மாதிரியான சர்வீஸை வந்து நாங்கள் வரவேற்க்கிறோம்